ஹலோ நாடக ஆடுகிறவங்க நடன நிகழ்ச்சி திரைப்பட நாடகம் பல நாடகம் இருக்கு நாடகத்தில் கட்டபொம்மன் சிரஞ்சீவி ராஜராஜ சோழன் போன்ற நாடகங்கள் இருக்குது இந்த நாடகங்கள் இடத்தில் பல நாடகங்கள் உதவி இருக்கு அதில் இது நல்லா இருக்கிற நாடகம் எந்த நாடகம் கண்டு பிடிக்கணும் அப்படினா சரியாக எனக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழன் வீரபத்ரன் சூரசம்ஹார நாடகம் பல நாடகங்கள் இருக்கு அந்த நாடகத்து எல்லா நாடகமும் நடிக்க நல்லா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நினைக்கிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நல்ல நாடகமாக ஒரு நாடகம் வேண்டுமென்றால் அது சூரசம்ஹாரம் நல்ல மகாபாரதம் கம்ப ராமாயணம் பல நாடகங்கள் இருக்கிறது இந்த நாடகங்களை ஒரு நாடகங்கள்